அன்றாட வாழ்வுல வந்து மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வேறு வேறுமான மொழி கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு ப ஒரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆயா அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சி அப்பாயி ஆச்சி அப்பத்தா ஆத்தா இந்த மாதிரியான வார்த்தைகளும் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் வந்து தண்ணி குடிச்சுட்டு போங்க சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இதே வந்து இன்னோரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டாவில தண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒ வந்து வந்து உக்காருங்க அப்படின்னு சொல்றத்துக்கு பதிலாக வந்து குந்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொழம்பு கரண்டி வந்து ஒரு இப்போ இன்னோரு வேறு ஒரு பக்கமெலாம் பார்த்தீங்கன்னா ஆப்ப கரண்டின்னு அப்படிம்பாங்க இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரெலாம் வந்து வயலுக்கு போகிறேன் அப்படிம்பாங்க ஆனால் ஒரு சில பேர் வந்து கழனிக்கு போகிறோம் கொள்ளிக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல உள்ள அதிகமாக மக்கள் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் வந்து அதுக்கு வந்து ரொம்ப வேறு வேறு மாதிரியான மா வார்த்தைகள் வந்து வழக்கு வந்து வா அந்தந்த ஏரியாவுல வந்து வழக்கு மொழியா இருக்குது